சிறப்புத்தேவை உடைய மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய அரசாங்கம் வந்து கல்வித்துறை ஆகட்டும் அரசாங்கம் ஆகட்டும் அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் தராங்க அவங்களுக்கான இட ஒதிக்கீடு அதிகப்படுத்திருக்காங்கள் எந்த ஒரு எக்ஸாமுக்கு போனாலும் ஏதாவது வந்து சிறப்புத் திறன் மாணவர்களாக இருக்கீங்களா நீங்கள் அப்படின்ற அப்ளிகேஷன்ஸ்லேயும் அந்த வருது அப்படி இருக்கும் போது அவங்களுக்கான மதிப்பீடு வந்து மித்த மாணவர்கள் அதாவது நன்றாக இருக்கக்கூடிய மாணவர்கள கம்பேர் பண்ணும் போது மிகுந்தது மிகக்குறைந்த மதிப்பீடு எடுத்தாலே வந்து அவங்களுக்கான கவர்மெண்ட் வேலைகளும் கிடைக்கப்படுது அவங்களுக்கான தரமும் கிடைக்கப்படுது இங்கே எல்லாமே கிடைக்கப்படுது இப்போ பார்வை இல்லாத காது கேளாத குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பள்ளிகள் இருக்கிறது அதில் வந்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான தனிப் பயிற்சிகளும் நடக்குது அந்தமாதிரி இருக்குகிறவங்களும் சாதிச்சுட்டு தான் இருக்காங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய நம்மளுடைய அரசாங்கமோ இல்லை கல்வித்துறையோ அவங்க என்ன பண்ணணுன்னா இன்னும் அவங்களுக்கான முன்னுரிமையை வந்து தர்ணும் அவங்களுக்கான மதிப்பீடு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துணும் அப்படி பண்ணும் பொழுது அவங்களுக்காக ஒரு சுயத்தொழில் திட்டமோ இல்லை வந்து சுய வேலைவாய்ப்பு திட்டமோ ஏதோ ஒரு திட்டம் வந்து கவுர்மெண்ட் சார்ந்து நமக்கு நடக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இன்னும் பயனளிக்க கூடிய இதாக இருக்கும் இப்போ இந்த மாதிரியான மாணவர்கள் வந்து அதிகம் நம்பளோடு இப்போ படித்தார்கள் அப்படின்னா அவங்களோடைய கேலி கிண்டல்கள் மித்த மாணவர்கள்னாலே இருக்கும் அதுனால் சிறப்பு மிகுந்த ஸ் பள்ளிகள் தனியாக வந்து இருக்கும் பொழுது இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அங்கேப் போயி சேரும் பொழுது சகமா சகமாணவர்களோடு சேர்த்து அவங்க வந்து ரொம்ப அதனுடைய பயன்பாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வந்து கவர்மெண்ட் சார்ந்து அந்த பள்ளிகள் இயங்கும் பொழுது இன்னும் வந்து சிறப்பு மிக்கதாக இருக்கும் அவங்களுடைய மதிப்பும் வந்து இன்னும் அதிகமாகும்